எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா அத்தாணி கிராமம் அத்தாணியை சுற்றியுள்ள ப ஒரு பத்து டூ பதினஞ்சு கிராமங்கள் இருக்குது வருவாய் கிராமங்கள் இருக்குது இதில் முதல்நிலை ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து பதினொன்று இருக்குது இரண்டாம் நிலை சுகாதார ஆரம்ப மையம்கள் வந்து அஞ்சு இருக்குது இது குறஞ்சது முதல் நிலை சுகாதார மையங்கள் வந்து அஞ்சு டூ பத்து கிலோமீட்ருக்குள்ளையே மிக அருகாமையிலையே எந்த ஒரு நோயாளிக்கும் அவ் அவுட்பேஷண்ட்டு புறநோயாளிகள் உள்நோயாளிகள் எல்லோருமே எந்த எ எந்த சிரமமும் இல்லாமல் குய்க்காக இப்போது எ எவ்வளோ இப்போது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஒரு அஞ்சு டூ பத்து நிமிடத்திற்குள்ளாக போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரியும் முதல் ஆரம்ப முதல்நிலை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுனு சொல்லக்கூடிய அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணுற அளவுக்கு சுகாதார மையங்கள் ஒரு அஞ்சு டூ பத்து கிலோமீட்டருக்குள்ளையே இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு பாம்பு கடிக்கிறது அந்த மாதிரின்னா கூட நம்ம சீக்கிரம் ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நம்ம மை இந்த சுகாதார மையங்கள் வந்து நம்பளுக்கு எளிதில் கிடைக்கிற மாதிரி அணுக முடியுற அளவுக்கு தான் இருக்குது எல்லாம்